ஹலோ வணக்கம் சார் முருகன் ஓட்டலா நாங்கள் இங்கே எஸ்டிஎஸ் என்ஜிஓலருந்து பேசுகிறோம் இங்கே ஒரு இருபத்தஞ்சி பேருக்கு ஒரு மீட்டிங்கு நடந்தது இன்றைக்கி அவங்களுக்கு மதிய சாப்பாடு வந்து ஆர்டரு பண்ணனும் உங்கள்கிட்ட என்ன சாப்பாடு இருக்கு என்ன வகையான உணவு இருக்குது சொல்லுங்கள் சாப்பாடுருக்கா பிரியாணி வேறு என்ன இருக்குது பரோட்டா சரி அப்போது ஒரு இருபத்தி ஏழு சாப்பாடு பார்சல் பண்ணிவிடுங்க கொஞ்சம் சரியான நேரத்தில் வந்து கொடுத்துருணும் ஏன் சொன்னால் மீட்டிங் மறுபடியும் ஒரு ஹாஃப் அன் அவரில் ஸ்டார்ட்டாயிடும் அதனால் கொஞ்சம் நேரத்திலேயே எடுத்துனு வந்து கொடுத்துட்டா அவுங்க சாப்படறத்துக்குலாம் சரியா போகும் கொஞ்சம் பார்சலை சீக்கிரோம் கொடுத்துட்ருங்க அதே மாதிரி சப்ளை பண்ணுறதுக்காக ஒருத்தரை ரெண்டு பேரை கொஞ்சம் அனுப்பிடுங்க கொஞ்சம் க சரியான டைமில் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இருபத்தி ஏழு சாப்பாடு அதுக்கான பில்லும் கொடுத்துட்ருங்க அதுக்கான செக்கு வந்து எங்கள் ஆஃபிஸிலிருந்து கொடுத்துட்டுறோம் சரிங்களா நன்றி